நீங்கள் படிச்சுக் கற்றுக்கறத விட நீங்கள் வந்து அனுபவத்தில் கற்றுக்கறது தான் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏனால் ஒரே விஷயத்த நீங்கள் பண்ண பண்ண பண்ண அது அப்புறந்தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் படிச்சு கற்றுக்கிட்டு தையல்னால் என்னென்னு கற்றுக்கிட்டு பண்ணிணா தான் உங்களுக்கு பெட்ரு ஆனால் தையல்னால் இது தான் புக்கில் பார்த்து படிச்சு நீங்கள் ஒரு தடவை தைக்க போனீங்கன்னால் உங்களுக்கு தப்பாக தான் வரும் ஏனால் ஒரு ஒரு டைம்க்கு நாலு டைம் பண்ணிணா தான் அடுத்த தடவ கரெக்டாக வரும் ஏன்னால் சைக்கிள் ஓட்டி ஓட்டி தான் கற்றுக்க முடியும் புக்கில் இப்படி தான் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டம்னா ஓட்ட முடியாது ஓட்டி கீழே விழுந்து பல் மொகரை பேர்ந்ததுக்கப்பறம் தான் எப்போ நம்ப வேனை மிதிக்கணும் எப்போ ப்ரேக் போடணுங்கிறது நல்லா தெரியும் அதே மாதிரி தான் தையலும் நம்ப ஒவ்வொரு டைமும் தைச்சி பழகிக்கிட்டா தான் உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி தைக்க முடியும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ லென்த்து வைக்கணும் எவ்வளோ துணி வாங்கணும் எவ்வளோ மீட்ருக்கு துணி வாங்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எத்தனை மீட்ரு வாங்கணும் எத்தனை சட்டை தைக்கணும் காலர் எவ்வளோ வைக்கணும் லென்த்து ஹைட்டு நெக்கு சைஸு எத்தனை பட்டனு அதில் வரும் என்னங்கிறது அதில் தான் தெரியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் கற்றுக்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் செஞ்சுப் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு அனுபவமே வரும் ஒரு டைம் நம்ம படிச்சு பண்ணுறதுனால ஸ்கூல்லையும் படிச்சு பாஸ் ஆகிறத விட தியரியில் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாஸாக தான் நிறையா பேர் இருக்கிறாங்க வண்டியாக இருந்தாலும் சைக்கிளாக இருந்தாலும் ஓட ஓட தான் ஓட்டி பார்க்க பார்க்க தான் நமக்கு அனுபவமே வரும் புக்கில் பார்த்து படிச்சு இப்படி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி தான் சைக்கிள் மிதிக்கணுன்னு படிச்சு நம்ம ஓட்டிடோம்னா கீழே தான் விழுவோம் அதுவே ஒரு நாலஞ்சு தடவ கீழே விழுந்து ஏந்திரிச்சு கற்றுக்கிட்டா தான் அவங்களால கற்றுக்க முடியும் அதே மாதிரி தான் தையலும்

அனுபவம் தான் சிறந்தது படிச்சு கற்றுக்கறது சில பேருக்கு தான் அது செட்டாகுமே தவிர்த்து ந நூற்றுல தொண்ணூறு பேர் வந்து அனுபவத்தில் கற்றுக்கறது தான் நல்லது கற்றுக்கறது தான் நல்லது ஏனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கற்றுக்க கற்றுக்க தான் அடுத்தடுத்து ஐயோ இந்த தப்பு வரக் கூடாது அப்படிங்கிறம்